எட்டு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு பத்து ஒன்னு ரெண்டாயிரத்தி மூணு ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி நாலு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு